கேம்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்துக்கிட்டோம்னால் ஃபஸ்ட்டு பசங்கள் தான் ரொம்ப விளையாடுவாங்க கேம்ஸ் ஆன்லைன் கேம்ஸாக இருந்தாலும் சரி எல்லாமே பசங்கதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க மனி வச்சு பே மனி பே பண்ணி விளையாடுறது கேர்ள்ஸ் வந்து ரொம்ப அடிக்ட் ஆக மாட்டாங்க இந்தமாதிரி கேம் விஷயத்துக்கு விளையாடுவாங்க எப்படின்னா அந்த மனி மனி பே பண்ணி அந்தமாதிரிலாம் விளையாடமாட்டாங்க விளையாடுறவங்களும் இருக்காங்க ஆனால் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப டக்குனு இந்த கேம் விஷயத்துக்குலாம் அடிக்ட் ஆக மாட்டாங்க குரூப்பாக விளையாடணும் அப்படினு சொன்னோம்னால் அந்த லூடோ ரம்மி இந்தமாதிரி கேம்ஸ் வந்து லூடோ லூடோ கூட மணி பே பண்ணுறாங்களா என்னனு தெரியல ரம்மி இந்தமாதிரி விஷயத்துல வந்து மனி பே பண்ணும் போது பசங்கள் தான் ரொம்ப அடிக்ட் ஆகி ரொம்ப விளையாண்டுட்டு ஒவ்வொருத்து ஒரு ப்ராப்ளம் உண்டாகுது அதனால் கேர்ள்ஸ் அவ்வளவா அடிக்ட் ஆக மாட்டாங்க இந்தமாதிரி கேம் விஷயத்துல என்னன்னா இப்போது வந்து கேர்ள்ஸும் விளையாடலாம் விளையாடுறாங்க இன்னும் அவ்வளோவா எப்படின்னா அந்த கேம்மை பற்றின இன்ட்ரெஸ்ட் இல்லை இப்போது ஒரு டைம் அவங்க பார்த்து விளையாண்டுட்டாங்கனால் எல்லோருமே விளையாட ஆரம்பிச்சுருவாங்க ஒவ்வொருத்தங்களும் சொல்றதை பொறுத்து தான் இருக்குது ஒவ்வொருத்தங்கள்டையும் இந்த கேம் நல்லா இருக்குது ட்ரை பண்ணி பாரு அப்படினு சொல்லிட்டு ஆனா அதெல்லாம் வேணாம் இப்ப இருக்கிற கேமே வந்து நமக்கு வேணாம்னுதான் தோணுது எண்டெர்டெயின்மெண்ட்டும் மூடவுட்டாக இந்தமாதிரி இருந்தால் சரி ஏதோ பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் கேம் விளையாடலாம் இந்தமாதிரி மனி பே பண்ணி இல்லீகலா கிரியேட் பண்ணி இந்தமாதிரிலாம் விஷயோம் கேம் வந்து நமக்கு அவசியமாக தேவை இல்லை இதை கேர்ள்ஸ்ஸும் விளையாட வேணாம் ரொம்ப அத்தியாவசியமும் இல்லை நம்ப லைஃபில் கேமுங்கிறது கேமுக்கு பதிலாக மற்ற ஸ்கில்ல நம்ப வளர்த்துக்கிட்டா நமக்கு பெனிஃபிட் அதனால் கேமுங்கிறது நமக்கு தேவையில்லை